நாங்கள் வீட்டுலேயே மூலிகை தொவைகளெல்லாம் வளக்குறோம் செடிகளெல்லாம் வளர்க்கிறோம் நாங்கள் எங்களுக்கு சளி இருமல் ஜுரம் இந்த மாதிரி வந்தாக்கா நாங்கள் பெரும்பாலும் ஹாஸ்பிட்டல் போகமாட்டோம் நாங்கள் வீட்டில் உள்ள மூலிகை தொவையினாலே நாங்கள் உடம்பை சுகம் சுகமாக வைச்சிப்போம்

மூலிகை செடிகளை நாங்கள் விரும்பி வளக்கிறோம் வீட்டில் நாங்கள் அந்த தொவைல் இலை பறித்து தான் மூலிகை வைத்தியங்களை நாங்களே வீட்டில் செஞ்சு உடம்பு ஆரோக்கியத்தை பாத்துக்கிறோம்